பறவைகளை பா காலையில் பார்க்கறது ரொம்ப சிறந்ததுதான் ஏன்னால் அது ஒரு பாஸிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்துட்டு பறவைகள பார்க்கம்போது அதுக்காக வந்துட்டு எதுவும் சுற்றுலா பயணிகளுக்குன்னு தங்குகிற மாதிரி தங்கி இருந்து பார்க் அந்தமாதிரி எந்த வசதிகளும் வந்துட்டு செய்யப்படல இப்போ வேடந்தாங்களெல்லாம் வந்துட்டு பறவைகள் வருதுன்னால் கண்டிப்பாக கிடையாதுதான் வேடந்தாங்களில் பறவைகள் வந்து எல்லா பறவைகளும் அங்கே வருன்னால் கண்டிப்பாக கிடையாது அதை விட நிறைய பறவைகள் வந்து நிறைய ஃப்ரீடமாக சுற்றுதுங்க அதனால் வந்து இப்போது கிணறுலல்லாம் வந்துட்டு அந்த புறாலெல்லாம் வந்துட்டு கிணத்துப் புறான்னு சொல்வாங்க அந்த புறா எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கும் அதேமாதிரி இப்போது பீச் அந்தமாதிரி சைட்லெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பறவைகள் அவ்வளோ வந்து நிற்கும் நம்ம காலையிலெல்லாம் போனோன்னால் அவ்வளோ அப்படியே அவ்வளோ பறவைகளிருக்கும் அந்த இடத்த பார்க்கம்போது அது எல்லாேருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் பார்க்கம்போது ஒரு பாசிட்டிவானது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனால் அதை வந்து பார்க்கப் போகிறோம் ஒரு அது பறவைகள் வச்சுருக்குற இடத்த பார்க்கப் போகிறோன்னா நம்ம தங்கி இருந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி இடல்லாம் இல்லை ஆனால் வந்து நம்ம அதை ஒரு பறவைன்றது அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆனது அந்த இது நம்ம அதை அடைச்சி போட்டு பார்க்குறதோ அப்படிங்குறது கிடையவே கிடையாது நிறைய இடத்துல ஜூலேயோ எவ்வளோ இடத்துல வந்துட்டு பறவைகளை அடைச்சி போட்டிருப்பாங்க அந்தமாதிரி மரத்தில் இந்தமாதிரி உட்காந்துருந்தாலோ அது என்னதான் இருந்தாலும் அந்த அந்த ஒரு கூண்டுக்குள்ளேதான் இருந்த மாதிரி இருக்கும் பறவைங்கிறது பறக்கணும் அது நல்லா ஃப்ரீடமாக பறக்கணும் பறந்து அதுதான் அதுங்களோடய அழகே அதுங்களுக்கு அடைச்சி போட்டு அதோடய அழக ரசிக்கிறது கிடையாது இப்போது மேலே பறவைகள் பறக்கும்போது ஒரே அஞ்சு அஞ்சு லைனாக பறக்கும் அப்படியே வந்துட்டு யூனிஃபார்மாக பறந்த மாதிரி பறக்கும் ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு தனி அழகா இருக்கும் அதுங்களோடய வெளியே இருக்கிற ஃபேஸ் அந்த அதோடய உடம்புதான் அழகுன்னா கண்டிப்பாக கிடையாது அதேமாதிரி சுற்றுலா பயணிகள் பார்க்குறதுக்கான வசதிகள் இருக்குதுன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவுதான் சுற்றுலா பயணிகள் பார்க்கறதுக்கு அப்டின்னா அதுங்களோட வசதி குறைவுதான் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் ஏன்னால் வந்து பறவைகளை பார்க்கணும் அதுங்க வந்துட்டு அதுங்களோடய செயலை கவனிக்கணும் அதுக்காக தனியாக வந்துட்டு நிறைய பேர் அதை வந்து விருப்பப்பட்டு அதில் இறங்குறாங்க அந்தமாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தமாதிரி வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அவற்றின் தேவை வந்துட்டு இன்னும் வந்து பண்ணலாம் எடுத்து பண்ணலாம் இந்தமாதிரி எல்லாேருமே வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் பறவைகளை பார்க்கறதுக்கு அப்படிங்குற ஒரு தேவைகளை எடுத்து வைக்கலாம்